இப்போது எங்கள் செஞ்சி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி இங்கே வந்து செஞ்சி தொகுதியில் வந்து பேரூராட்சி பேரூராட்சி வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து சேர்மன் அந்த சேர்மன் கிட்ட நாங்கள் நிறைய வாட்டி போவோம் பழகுவோம் நிறைய குறைகளை சொல்லுவோம் திட்டங்களை சொல்லுவோம் எங்களுக்காக எங்கள் தெருவில் வந்து இந்த சாக்கடை போகிற தண்ணி வரல குடிக்கிற தண்ணி வரல மின்சாரம் லைட்டு தெரு லைட்டு எரியலனு சொல்லி நிறைய இது இதெலாம் வேலையிகலாம் விட்டு சொல்லுவோம் அந்த வேலையிலே நம்ம நீங்களே கூட நீங்களே போய் ஹெல்பரை பாருங்கள் ஹெல்பரை பார்த்து நீங்களே கூட இது பண்ணி அதில் ஒரு எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதே போல எம்பி எம்பி இருக்காங்கள் எம்எல்ஏ இருக்காங்க எம்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரணிய தொகுதி ஆரணி தொகுதியில் எம்பி இருக்காங்கள் அவங்களை வந்து அதிகமாக நம்ம சந்திக்கிறத்துக்கு வாய்ப்பு நம்மளுக்கு கம்மிதான் அதே வந்து எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ வந்து நிறைய பார்ப்போம் அதே போல எம்எல்ஏ யா இருந்து இப்போ வந்து அவருக்கு வந்து அமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க அமைச்சரும் ஆகிட்டாங்க மாவட்ட செயலாளரும் ஆகிட்டாங்க அவரு வந்து ரொம்ப நல்லா நிறைய பழக கூடிய நபர் அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாளும் இன்னிக்கி தான் மே முப்பத்தொன்னாந்தேதி பிறந்த நாள் அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்தும் சொல்லிருக்கிறோம் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவங்க மகனே இருக்காங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து மொக்கையரளி மஸ்தான் சொல்லிட்டு அவர் வந்து நல்ல பண்பும் நல்ல ஒரு எந்த ஒரு இதிலும் ஆஃபீஸில் வந்து லஞ்சம் வாங்குறதோ போகிறதோ எந்த ஒரு இதுவும் வச்சுக்க வச்சுக்கிறது இல்லை நல்ல வழியில் பண்ணிட்டு இருக்கார் நிறைய முறையில் நல்ல வேலைகளையும் நல்ல இதுவும் செய்கிறாரு அதேபோல தெருக்களை அதிகமாக சுத்தமாக வச்சுக்கிறாரு கொசு தொல்லை இல்லாமல் வச்சுகிறாங்க